ஒரு வாக்காளராக உங்களுடைய பங்கு என்ன

ஒரு இந்த நாட்டுடைய குடிமகனாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கடமை இருக்கு அந்த கடமை என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நம்ப வந்து நம்ம வாக்கை செலுத்தி தேர்தெடுக்கணும் ஸோ அந்த ஓட்டை வந்து எந்த விதமான சச்சரவுகளுக்கும் ஆளாகாமல் ஒவ்வொரு குடிமகனையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அந்த வகையில் வந்து ஒவ்வொரு வாக்காளரும் அவருடைய வாக்குகளை வந்து யாருக்கும் விற்காமல் சிந்தித்து எந்த ஒரு நல்ல ஒரு வாக்காளரை தேர்ந்தெடுப்பது அவருடைய கடமை என நெனைக்கிறேன்